ஹலோ வணக்கம் வசந்தா ஹோட்டலுங்களா ஒன்னுமில்லை நாங்கள் சிவகங்கையிலேயிருந்து கால் பண்றோம் எங்கள் இங்கே பக்கத்தில எதாவது ஹோட்டல் இருக்கா விசாரிச்சதுல உங்கள் ஹோட்டல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வெளியூர்லர்ந்து வந்திருக்கறதுனால எங்களுக்கு எந்த ஹோட்டல் நல்லாருக்கும் அப்புன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியலை எங்களுக்கு நீங்கள் நாங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்க றோம் அது மட்டும் எங்களுக்கு வாய்னுட்டு வந்து நீங்கள் எங்கள் நாங்கள் சொல்லுற இடத்துக்கு நீங்கள் வந்து பார்சல் பண்ணிட முடியுமா என்னென்னா எங்களுக்கு ஃப்ரைட் நூடுல்ஸ் வேணும் அப்புறம் பன்னீர் டிக்கா வேணும் ஒரு மினரல் வாட்டரு பாட்டில் வேணும் அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் அதெல்லாம் இருக்குங்களா என்னென்ன ஃப்ளேவர்ல இருக்கு எங்களுக்கு வெண்ணிலா ஒன்று வேணும் அப்புறம் வந்து பிளாக் கரெண்ட்டு இந்த ரெண்டு ஐஸ்கிரீமும் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து வந்துடுங்க அப்புறம் மினரல் வாட்டரு பாட்டிலும் ஒரு ரெண்டு எடுத்துட்டு வாங்க அப்புறம் வந்து சிப்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி எதாவது இருந்திச்சினாலும் அது கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் ஒரு பாக்கெட்டும் சில்லி சிப்ஸ் ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஆ ஆ மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு ஃபோனில் பே பண்றதாக இருந்தாலும் இருந்தாலும் ந நீங்க ரெடியாக நேராக வந்தால் கூட நாங்கள் ரெடி கேஷ்ஷாக கொடுத்துறோம் ஆ சரி ஓகே வேற ஏதாவது ஐட்டம்ஸ் அந்தமாரி இருக்கா பீட்சா பர்கர் அது மாதிரி எக் பப்ஸ்லாம் இருக்குங்களா சரி ஓகே ஓகே நாங்கள் வந்து பார்த்துறோம் உங்கள் இந்த கடையில் உள்ள லொக்கேஷன் மட்டும் அனுப்பிடுங்கள் வாட்ஸ்அப்பில் நான் வந்துடுறேன் நேராக கடைக்கே ஆ ஓகே தேங்க் யூ